இந்தியாவில் வந்து எனக்கு நிறைய இடம் சுற்றி பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை அதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா தாஜ்மஹால் போகணும்னு ரொம்ப ஆசை அங்கே போய் எல்லாம் சுற்றி பார்க்கணுன்ட்டு வரலாறுலேயே எல்லாம் உலக பிரசித்தி பெற்றது வந்து தாஜ்மஹால் அதனால அது ரொம்பவும் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு அப்புறம் வந்து ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரிக்கி குளிர் பிரதேசத்துக்குலாம் போகணும் ஆசை நான் போனதில்லை ஆனால் வந்து நிறையா டிவில இதுலயெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த இடம்லாம் போய் அங்கே வந்து இந்த மலர் கண்காட்சி அப்புறம் அந்த ஊட்டிக்கு மேலே வந்து தொட்டபெட்டான்னு ஒரு இடம் இருக்குது அது ரொம்ப அருமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லிருக்காங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இடம் போய் பார்க்கணுன்னு ரொம்ப எனக்கு ஆர்வம் அப்புறம் வந்து நல்ல குளிராக இருக்கும் அந்த ஜில்னஸ்ஸு அந்த குளிர் இதெலாம் கொஞ்சம் அனுபவிக்கணும்னு எனக்கு ரொம்ப விருப்பம் அதனால் அதுக்காக நான் வந்து அந்த இடத்துக்குலாம் போகணும்னு ரொம்ப விரும்புகிறேன் நான்